சமைக்கிறது பெண்கள் மட்டுமே செய்யும் வேலைன்னு நான் நினக்கல எங்கள் குடும்பத்தில் வந்து ஆண்களும் சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு தருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்கள் வெளியிலேயே எங்கேயாவது போய் டைமில் வந்து அவர்களே சமைத்து சாப்பிட்டுக்குவாங்க அதனால் வந்து ஆண்களும் பெண்களும் நல்லா சரிசமமாக சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க அதனால ஒன்றும் பிரச்சின இல்லை அவர்களும் சமைப்பாங்க எங்கள் நாங்களும் சமைப்போம் ஆண்களும் பெண்களும் சமமாக சமைத்து சாப்பிடுவோம்